எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துல குளிக்கிறது தான் ரொம்பப் பிடிக்கும் ஏன்னால் கிணத்துல தான் வந்து நல்லா உள் நீச்சல் போகலாம் ஆழம் போகலாம் வந்து இந்தப் பசங்களோடு சேர்ந்துக்கிட்டு இந்த விளையாடலாம்னா தண்ணியில் மற்றபடி இந்த ஆறு ஏரி குளோம் இதுலெல்லாம் வந்து குளித்தோமுன்னா அது ரொம்பவும் ஆழமும் இருக்காது முட்டி சைஸ் வரைக்கும் முட்டி வரைக்கும் தான் அங்கேத் தண்ணியே நிற்கும் அதில் உங்களால் ஸ்விம் பண்ண முடியாது ஆனால் நீச்சல் கற்றுக்கிட்டவங்க என்ன சொல்லுவாங்க எதிர்நீச்சல் அடித்தா தான் கற்றுக்க முடியும் ஈஸியாக கற்றுக்க முடியும் அப்படிம்பாங்க எதிர்நீச்சல் அடித்தா ஈஸியாக நீச்சல் கற்றுக்கலாம் ஆனால் கொஞ்சம் ஆழமா இருக்கற இடத்துல கற்றுக்கிட்டா தான் கை கால் அசைத்து நல்லா நீச்சல் கற்றுக்க முடியும் எனக்கு அந்த கடலில் குளிக்கிறதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அந்த தண்ணி அந்த உப்பு கரிக்கிற தண்ணி அதனால் அது வந்து கடலில் குளிக்கிறது எனக்குப் பிடிக்கவே பிடிக்காது எங்கள் ஏரியா சைடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது கிணறு ஒரு நாலைஞ்சு கிணறு இருக்குது அதில் தான் நான் நீச்சல் கற்றுக்கிட்டேன் குளோம் குளோன்னு எதுவும் சா எங்கள் ஊர் ஏரியாவில் இது சாமி குளோம் இருக்குது அங்கே குளிப்போம் அப்புறோம் ஏரின்னு அந்த மாதிரி எதுவும் எங்கள் கிடையாது ஏரி ஒன்றும் அவ்வளோவா கிடையாது மற்றபடி என்ன பசங்களோடு ஜாலியாக லீவு டைமில் கிணத்துல குளிக்கப் போவோம் அது ஒரு டே ஒரு பத்துப் பேர் பாஞ்சுப் பேர் போவோம் கிணத்துக்கு ஒன்றா குளிக்கிறத்துக்கு போயிவிட்டு அங்கே குளிச்சுட்டு அங்கேயும் மீன் பிடிச்சிட்டு ஜாலியாகப் போவோம் அது அப்போ டென்த்து லீவில் ட்வெல்த்து லீவில் அதாவது இப்போ முழுஆண்டு எக்ஸாம் முடிஞ்சு அந்த லீவில் தான் ஜாலியாக அது குளிக்கப் போவோம் அப்படி பசங்களெலாம் சேர்ந்து ஜாலியாகப் போயிட்டு குளிச்சுக்கிட்டு அந்த ஒரு டைம் நல்லாப் போகும்